சமைக்கிறதுனாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப விரும்பி சமைப்பேன் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் நான்தான் சமைப்பேன் எல்லா விதமாக எல்லாமே சமைப்பேன் காய்கறி வகைகள் மற்றபடி சைவம் அசைவம் அது மாதிரி எல்லா ஐட்டமுமே நாங்கள் சமைப்போம் சமைக்கிறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாம் நான்தான் சமைச்சு தருவேன் எங்கள் வீட்டில் உள்ளவங்களே நான் சமைக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் எந்நேரமாக இருந்தாலும் நான்தான் சமைப்பேன் எங்கள் எங்கள் போயிட்டு வந்தாலுமே நான்தான் சமைப்பேன் எல்லாமே சமைப்பேன் சாம்பார் ரசம் மோர் வத்த குலம்பு எல்லாமே நான் சமைப்பேன் அதேமாரி வடை பாயாசம் எல்லாமே ஸ்வீட் ஐட்டம் எல்லாமே நான் செய்வேன் சமைக்கிறதுனாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சமைக்கிறதுன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சமைக்கிறது சமையல் விஷயம் வந்து எல்லாருக்குமே பிடிச்சது தான் சில பேர் வந்து சமையலில் அவ்வளவாக ஆர்வம் காட்ட மாட்டாங்க ஆனால் எனக்கு வந்து சமையல்ன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்